நான் பெருமைக்கொள்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான கண்ணோ கண் மட்டும் ஒரு க ஒரு கண் மட்டும் வரைஞ்சேன் அது வந்து எப்படின்னா ஆக்சுவலி ஒரு கோர்ஸ் பண்ணதை பொறுத்து நான் அதை வரைஞ்சேன் நான் என்னோடய அஸம்ப்ஷன் வெச்சு அது ப்ரோசஸ் வேணா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் நெறையாவே இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒவ்வொரு அனுபவம் வந்துச்சு அப்போ தான் ரியலிஸ்டிக்கான ஒன்றை வரைஞ்சேன் இது அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் சும்மா அந்த கார்ட்டூன்ஸு அந்த மாதிரி தான் வரைஞ்சிட்ருந்தேனே தவிர்த்து ரொம்ப டீட்டெயில்டானாலாம் நான் வரையலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு ஒரு மனுஷங்களோடய மனுஷ மனிதரோடு கண்ணை வரையும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அது வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க எல்லா எல்லாரும் வந்து நல்லாயிருக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த மாதிரி வந்து என்னை பாராட்டும்போது எனக்கே வந்து நம்மளோட கலை இது வந்து இவ்வளோ இருக்கு நம் மோகம் வந்து நிறையா மெருகேத்தியிருக்கோம் அந்த ஸ்டேஜில் நான் உணர்ந்தேன் நிறையாவே நிறையா பேர் என்ன பாராட்டினாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி வந்து சில அது டிஜிட்டல் ஆர்ட் வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிணேன் டிஜிட்டல் ஆர்ட் வந்து எப்படின்னா ஒரு காம்பினேஷன் மாதிரி நான் வரைஞ்சேன் நான் ஒரு சன்ஃப்ளவரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சன்ஃப்ளவரு ரெயின்போ ஒரு சீ உள்ளது அந்த மாதிரி ஒரு இஃப்ஃபா அந்த மாதிரி ஒரு தீம்லெலாம் வரைஞ்சேன் நான் அது வந்து எனக்கு என்ன எனக்கே தெரியாது நம்மவா நம்மளோடய இது வந்து நம்மளுக்கே தெரியாது மற்றவங்க சொல்லி தானே தெரியும் அந்தமாதிரி இது பட்சத்தில் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அந்தமா அது பிடிச்சிருந்துச்சி பிளஸ் உங்கள் நான் வந்து அங்கீகரிச்சாங்க நிறைய பேர் வந்து என்ன பாராட்டினாங்க அது எனக்கு ரொம்ப என்ன சொல்லுறது என்னோடைய நம்ம எனக்கும் ம என் மனதுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்தாங்க நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க நல்லா ஃபீட்பேக் நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்வாக எதுவும் வர்லை இனிமேல் திரும்ப ஸ்ட் ரீஸ்டார்ட் பண் பார்ப்போம்